இந்தியாவில் வரலாறு பார்த்திங்கன்னா விண்வெளியில் போயிட்டு நம்ம சந்திராயன் ஒன்று சந்திராயன் டூவு ஆரியப்பட்டாலாம் செலுத்திருக்கோம் இதனால நம்மளுக்கு வந்து மற்ற உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு பெரிய நாடாக கருதப்படுகிறது அது வந்து இந்தியாவில் இருக்க நம்மளுக்கு பெருமை சேர்த்து கொள்கிறது இதனால நம்ம இந்தியாவில் இருக்கிறதால நமக்கும் பெருமையாக இருக்கிறது நம்ம நாட்டை வந்து வடிவமைச்சிருக்கிறதுனா அதை வந்து தேசிய பாரத் என்ற உலோகத்துடன் வடிவமைச்சிருக்காங்க இந்தியாவில் வாழ்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சுதந்திரம் இயக்கத்தில் வந்து எனக்கு வந்து பிடிச்சவரு யாருனா அம்பேத்காரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் சமமான பார்க்குறாரு சமமாக இருக்கணும் சமமாக போகணும் எல்லாரும் சமம் என்று நினைக்கிறார் அதை விட்டுட்டு வந்து அதுக்கெடுத்து வந்து எனக்கு வந்து சுபாஷ்சந்திரபோஸை ரொம்ப பிடிக்கும் எ எதனாலன்னா அவர் வந்து நம் நாட்டுக்காக அனைவரும் வந்து அடிமைப்பட்டு இருந்ததால் அவங்க சொல்கிறதே வெள்ளைக்காரன்கிட்ட வந்து அவங்க சொல்றதையே கேட்டுக்கிட்டு நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம் ஆனால் சுபாஷ்சந்திரபோஸ் அப்படி இல்லை அவரு வந்து ஆயுதம் ஏந்தி போர்கொட போர் போர் வீரர்களை ரெடி பண்ணி மற்ற ஆங்கிலேயர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று எண்ணத்தோடு இருந்தார் மற்றவங்களாம் பயந்துகிட்டு அவங்க அடிமையாக இருந்தாங்க ஆனால் இவர் என்னென்னா எப்படியாவது நம்ம நாட்டை விட்டு அவங்களை அனுப்பிட்டு நம்ம நட்ட நம்ம சுதந்திரம் அடையணும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார்